ஹலோ ஆ குட்மார்னிங் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் ஜவஹர் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் தான் நீங்கள் யார் ஆ தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம் என்ன குரூப் எடுக்கணுன்னு நினைக்கிறான் உங்கள் பையன் ஓகே மார்க்கு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு நல்ல மார்க் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் ஆ ஓகே ஓகே பரவால்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆ என்ன ப்ரொசீஜர்னா எங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து பையனை கூப்பிட்டு நாளைக்கு வந்துவிடுங்க டேரக்ட்டாக வந்து எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து அவன் பாஸ் பண்ணான்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும் அதற்கப்பறம் ஒரு இன்டெர்வ்யூ வச்சு அவனோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்து நாங்கள் அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் இல்லை நாளைக்கே வரலாம் ஆக்சுவலாக டெயிலியுமே ரிட்டன் டெஸ்ட் போயிட்டுருக்கு பசங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோர் ஓவர் பாது சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துவிடுங்க ஹாஸ்டல் நல்லாருக்கும் ஆக்சுவலா பஸ் வந்து ஃபிஃப்ட்டின் கிலோமீட்டர்ஸ்க்கு அரௌண்ட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னும்போது உங்களுக்கு போயிவிட்டு வர ட்ராவல் அதிகமாச்சுன்னா பையன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான் அது என்னன்னு பார்த்துக்கோங்க உங்களோட கம்ஃபோர்ட் லெவல் ஹாஸ்டலும் ஹாஸ்டலும் க்ளீனாக இருக்கும் ஃபுட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை நீங்கள் நாளைக்கு டேரக்ட்டாக வந்து எக்ஸாம் பண்ணிக்கோங்க எப்படின்னா வந்து ஃபுட்டும் நாங்கள் வந்து கேன்டினில் ஃபுட் வந்து ஹாஸ்டல்லையும் சரி ப்ரொவைட் பண்ணுறோம் கேன்டின்லையும் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணலான்ற ஐடியாவில இருக்கிறவங்க ஹாஸ்டல் ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரூம்ஸெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னா அதோட ரென்ட்டு நீங்கள் பேசிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து டேரக்ட்டாக வந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் உங்கள் பையன் வந்து முத அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் வந்து கேட்டுக்கோங்க ஃபீஸ் டீடெயில்ஸ் எல்லாமே சொல்வாங்க ஆ அதான் நான் ஆ நாளைக்கு மார்னிங் வந்துருங்க நைன் தேர்ட்டி போல் வந்துட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு கிளம்ப சரியாக இருக்கும் ஓகே மார்க் ஷீட்டு பையனோட டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி சர்ட்டிவிகேட் அப்புறம் டிசி ரெண்டு ஃபோட்டோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க அப்படியே ஜாயின் பண்ணுறமாரி இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் அமௌன்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ம் ஓகேம்மா ம் ஓகே